இங்கே எங் எங்கள் ஊரில் வந்து நெசவாளர்கள் இருக்கனால் பட் நூலு தான் அதிகமாக சோ விற்பனை ஆகிட்டுருக்கு அது வந்து எல்லாத்துக்கும் தொழில்க்கு நல்ல ஒரு இதாக இருக்குது எல்லாம் நெசவு நெசவு தான் நெசவு வேலை வந்து பட்டு நு சேல நெய்கிறனால நல்லா வ வருமானமும் வருது அது நம்ம ஒரு சுய சொந்த தொழில் அதனால மே பெரும்பாலும் எல்லோரு வீட்லேயும் நே பட்டு தான் அந்த பட்டு சேலை நெய்கிறது தான் எங்களோடய வே தொழில் தொழில் இருக்குது இந்த கிராமத்தில் அதான்